எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து அதிகமாக பழங்கள் பூக்கள் எல்லாமே இருக்கு அதிகமாக வந்து பூக்கள் வந்து பூக்கும்போது பறிக்கிறதுக்கே பிடிக்காது ஆனால் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால பறிக்க மாட்டோம் அதுவும் இல்லாமல் அதிகமாக பூத்திருந்ததுன்னா எங்கள் வீட்டு பூஜை அறையில் அதுமாதிரி வச்சு அழகு பார்ப்போம் அதுவும் இல்லாமல் அதிகமாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க கோவில் என்ன கோவிலில் பூஜை பண்ணுறதுக்காக கொடுத்துருவோம் பழங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அது இதுனா நாங்கள் எங்கள் வீட்ல யூஸ் பண்ணுவோம் அதுவும் அதிகமாக இருந்ததுன்னா எங்கள் வீட்ல யாராவது வந்தாங்க அப்படினா அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஆனால் எங்கள் வீட்டில் பூக்கிற பழம் அதனால் நல்லா டேஸ்டாக இருக்கியா நம்பளே அதை விள விக்கிறதால அதில் இருக்கிற ஆர்கானிக் அதில் இருக்கிற சத்து எல்லாமே நம்பளுக்கு கிடைக்கணும் நம்ளுக்கு கடையில் வாங்கி இது பண்ணுறத நம்ம வீட்ல இருக்கிற பழத்தை நம்பளே உற்பத்தி செஞ்சு இது பண்ணுறது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது நல்லாவும் இருக்கும் அதுமாதிரி பூவும் இருந்தாலும் பூக்கிறது எல்லா பூவுமே நல்லா பெருசாக பூத்து வரும் அது ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அதனால நாங்கள் வந்து பூக்களை அதிகமாக சாமிக்காகவும் மட்டுந்தான் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து